ஆ ஆமாங்க சார் சொல்லுங்க சார் உங்கள் நேம் சொல்லுங்க சார் சார் ரிசல்ட் வந்திருச்சு உங்களுக்கு சுகர் கொஞ்சம் ஹை லெவலாக இருக்குது அதனால நீங்கள் இன்சுலின் இன்ஜெக்க்ஷன் போடுகிற மாதிரி இருக்குது டெய்லி நீங்கள் போடுகிற மாதிரி இருக்கும் ப்ராப்பராக இன்ஜெக்க்ஷன் எப்படி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து போட்டுக்கிறீங்களா இல்லை நீங்கள் வீட்டில் வச்சு பார்த்துக்குறீங்களா பார்த்துக்கலாம் சார் உங்களால் முடியும்னால் ஆள் வச்சுப் போட்டுக்கணுனால் போட்டுக்கலாம் சரி ஓகே சார் அது நான் எல்லாமே எழுதிக் கொடுத்துர்றேன் உங்களுக்கு இன்ஜெக்க்ஷன் டீடெல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துர்றேன் ரிப்போர்ட் கொடுக்கும்போதே நீங்கள் கொஞ்சம் ரெகுலராக இன்ஜெக்க்ஷன் மட்டும் போட்டுக்கோங்க ஃபுட் கொஞ்சம் கன்ட்ரோலாக இருந்துக்கிட்டால் போதும் சார் ரைஸ் எதுவும் எடுக்க வேண்டாம் இந்த சிறுதானிய வகைகள் மாதிரி கேப்பை அதுக்கப்புறம் கம்பு அந்த மாதிரி ஐயிட்டம் கொஞ்சம் சாப்பிடுங்க குதிரைவாளி அந்த மாதிரி அதுக்கப்புறம் ரெகுலர் வாக்கிங் போங்க போக அந்த மாதிரி ரெகுலர் வாக்கிங் எக்ஸ்சைஸ் பண்ணும்போது கொஞ்சம் கன்ட்ரரோல் ஆகும் ஃபுட் மேக்ஸிமம் வந்து ரைஸஸ் வந்து மேக்ஸிமம் குறைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதில்தான் சுகர் வந்து இன்கிரீஸ் ஆகும் இந்த மாதிரி மட்டும் ரெகுலராக பார்த்துக்கோங்க ரெகுலராக இந்த மாதிரி ஃபுட் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் சுகர் கன்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்கனால் அதுக்கப்புறம் வந்து நம்ம இன்சுலின் கட் பண்ணிட்டு நம்ம இல்லை டெய்லி போடுகிற மாதிரி இருக்கும் சுகர் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால் இப்போதைக்கு நீங்கள் டெய்லி போடுங்க நீங்கள் ஃபுட் கன்ட்ரோல் பண்ணி இப்போ கொஞ்சம் சுகர் கன்ட்ரோல் ஆச்சுனால் நம்ம அதுக்கப்புறம் வந்து நம்ம அந்த பிராஸஸ் வந்து இன்ஜக்க்ஷன் வந்து நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி வீக்லி போடலாமா அப்படி இல்லைனா நல்லா கன்ட்ரோல் ஆகிருந்ததுனா நாங்கள் அடுத்து டேப்ளட் கூட சொல்லிடுவோம் நாங்கள் சுகர் ஹையாக இருக்கிறனால்தான் இப்போ இன்ஜெக்க்ஷன் சொல்லி இருக்கோம் இப்போது நீங்கள் அடுத்து ஒரு ஒன் மன்த்க்கு அப்புறம் அகைன் நீங்கள் வந்து பிளட் டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிளட் டெஸ்ட் எடுக்கிற போது உங்களுக்கு வந்து நார்மலாக இருந்தாலோ இல்லை கொஞ்சம் கம்மியாக இருந்தாலோ நம்ம டேப்ளட் அந்த மாதிரி நம்ம ரெகுலர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக சுகர் இருக்கிறனால் இன்சுலின் ரெகுலராக போடுகிற மாதிரி இருக்கும் டெய்லியுமே தேங்க்யூங்க ஓகே